இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து ரெண்டு என் முதல் பையன் பிறந்த நாள் பதிமூணு மே ரெண்டாயிரத்து ஆறு என் முதல் பொண் பிறந்த நாள் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இரண்டாவது பொண் பிறந்த நாள் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்து ஏழு அன்று என் மனைவியின் கல்யாண நாள் ஒம்பது ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூணு என் மனைவி பிறந்த நாள்